இப்போ நாங்கள் கொஞ்சம் அதிக தூரம் வெளியே போகற மாதிரி இருக்கு ரொம்ப நாட்கள் வெளியே போகற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களோட செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் தேவையோ இயற்கை உரம் வாய்ந்தது எருகு இது எல்லாத்தையும் தனியாக ஒவ்வொரு சாக்கில அந்தந்த உரத்தைலாம் தனியாக பயன்படுத்த தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக வச்சுக்கிவோம் அதை பார்த்திங்கன்னா யாரை பார்த்துக்க சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு ஊர் இருப்பாங்க கூலி தொழிலாளி இந்த தோட்டத்தை பார்த்துக்குறவங்க இந்தமாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்படி எங்கள் வீட்டில வயசானவங்க இருக்காங்க அவங்க நாங்கள் வெளியில் போனால் அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ அவங்களும் எங்களோட கூட வர காரணத்துனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூலி தொழிலாளியை விட்டுவிட்டு போயிருவோம் நாங்கள் வர இப்போ பத்து நாள் ஆகும்னா அதை மட்டும் இந்த தோட்டத்தை நல்லா பார்த்துக்கங்க வர காய்கறியெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஏற்றிருங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அப்படி இல்லைனா உள்ளூர் கடையில கம்மியாக வரமாதிரி இருந்துச்சுன்னா உள்ளூர் கடைகளில் கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு எனக்கு கணக்கை மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக அவங்க ரொம்ப நம்பிக்கையானவர்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இந்தமாதிரி வேலையெல்லாம் நாங்கள் ஒப்படைப்போம்